ஹலோ யார் பேசுகிறது

ஹலோ எங்கள் பையன் நானூற்றிஎண்பது மார்க் எடுத்திருக்கான் சீட்டு ஏ குரூப் வேணும் கீழ்தாங்குப்பம்

இதுக்கு முன்னாடி கலியபெருமாள் அது பேர்பெரியாங்குப்பம்

நானூற்றி எண்பது ஏ குரூப்

ஆ ஓகே

ஆ ஓக் ம்

ஆ ஹாஸ்டல் இருக்கா ஹாஸ்டல் ஹாஸ்டல் இருக்கா ஆ ஆ சாப்பாடு நல்லாயிருக்குமா

ஆ ஓகே மேடம் ம்

ஆ ஓகே மேம்

ஆ ஓகே வரேன்

ஆ ஓகே மேடம்

ஆ தேங்க் யூ மேம்